ஹலோ ஹவுஸ் ஓனர் சார் ஆ ஏதோ ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் ஏதோ பேச சொன்னீங்களாமா ஏதோ மேலே ஏதோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மேல் மொட்டை மாடியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஏதோ மா வீடு மறுபடியும் கட்டலாம் அப்படீன்ற மாதிரி ப்ளான் சொன்னீங்களா ஆ என்ன சொல்லுங்க என்ன அதை பற்றி என்னென்னு சொல்லுங்க ஓகே ஆமா

கண்டிப்பாக வந்து வரவங்களுக்கு வந்து முதல்ல வா ஹால் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னால் வரவங்க வந்து கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு வந்து அதை வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க ஹால் வந்து கொஞ்சோம் பெரிசா இருக்கணும் கிச்சனும் அதுமாதிரி கொஞ்சோம் மீடியமாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெரிசாவும் தேவைப்படாது பெட்ரூம் வந்து கம்பல்ஸரி ரெண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சார் ஏன்னால் குழந்தைங்களுக்கு ஒன்று வேணும் பேரெண்ட்ஸுக்கு ஒன்று வேணும் இல்லீங்களா அது ரெண்டு இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபிலாக இருக்கும் சாமி ரூம் வந்து கொஞ்ச முடிஞ்ச வரையிலையும் கொஞ்சோம் நல்லா சென்டரில் பார்த்து வச்சுட்டீங்கன்னா கொஞ்சோம் சிறப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் அதேமாதிரி இன்னோரு விஷயங்கள் பாத்ரூம் வந்து கன்ஃபார்ம் அட்டாச் பாத்ரூமாக இருக்கணும் பெட்ரூமுக்கு அட்டாச் கன்ஃபார்ம் பாத்ரூம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கம்ஃபர்டபுளா வ ஓ ஓகே பண்ணுறாங்க வர கஸ்டமர் வந் ஸ் ஆ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கள் சார் அதை பார்த்துட்டு நான் ஐடியா சொல்லிறேன் இதுமாதிரி நான் சொல்கிற ஒரு சில லிஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கொஞ்சம் செல்ஃப் அதிகமாகவும் அதுமாதிரி இல்லைன்னா பார்க்க உங்களுக்கு லுக்காக அட்ராக்ஷன் ஆச்சுனாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வீடு ஓகே பண்ணிப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன் ஓகே தேங்க்யூ ஆ